கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து எதோ முக்கியமாக நியூஸ் போடுகிறது வந்து பர்டிகுலராக எதுவுமே கிடையாது தினகரன் அந்த மாதிரி இதில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு வந்து ரெண்டும் இணைத்து வந்து ஏதாவது ஒரு நியூஸில் அப்டேட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து கிருஷ்ணகிரில பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்ஆப் குரூப் இருக்கும் ஸோ எல்லாம் வந்தும் அப்டேட்ஸும் வந்து அதுலேயே இருக்கும் எதா புதுசாக கடை திறக்கறாங்க யாராவது டெத்து இருக்குது அந்த மாதிரி எதா வந்து புதுசாக எதா அப்டேட் இருக்குது எதாவது ஸ்கூலில் மீட்டிங் இருக்குது எதாவது எதாவது ஒரு ப்ரோகிராம் எதாது ஸ்கூலில் நடக்குது இல்லை எதாவது இது மாங்காய் கண்காட்சி அந்த மாதிரி எதாதுனா எல்லாமே வந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகிடும் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரையும் பார்த்தோன்னா நியூஸ் பேப்பர் வந்து எல்லாம் காமனாக போட்டுவிட்டு இது ஒரு டிஸ்ட்ரிக்கில் வந்து எதாது பர்டிகுலர் வந்து போடுவாங்க இங்கே வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரையும் வந்து எதாவது அப்டே இது பண்ணுன்னா இங்கே வந்து டிரைனேஜு வந்து ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி வந்து குப்பை கிளீனிங் வந்து சரியில்ல ஃபுல்லாக வந்து குப்பை வந்து அங்கே இங்கே டம்ப் பண்ணி எவ்வளோ பெரிய டிஸ்ட்ரிக்கில் வந்து குப்பை வந்து இது இ இவ்வளோ சுத்தம் இல்லாமல் இருக்கிறது வந்து இது ரொம்ப இது இதெல்லாம் வந்து இங்க ஊடகங்கள் வந்து இதை வந்து கேர் எடுத்துக்கணும் இதை பற்றி